ம் ஹலோ ம் இந்த ஹோட்டலில் என்னங்க ஸ்பெஷல்லாயிருக்கு ஒ அப்படிங்களா சரி சரிங்க சரி அதுவொரு பிளேட்டு அது ஒரு ஆர்டர் பண்ணிக்கிறோம் ஒ ரெண்டு மட்டன் பிரியாணிங்க சரி வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்களா ஓகே ஓகே ஓகேங்க சரிங்க ஒரு சிக் சிக்கன் சிக்டி ஃபைவ்யில் ஆஃப் போட்டிருங்க ஆ ஆமாங்க தந்தூரியில் ஃபுல் போட்டுக்கோங்க வேறு ஏதாச்சும் ஸ்டாட்டஸ் இருக்காங்க ஓகே ஓகேங்க கோபி மஞ்சூரியனெலாம் வச்சுருக்கீங்களா சரி ஓகேங்க இன்னொரு பிளைன் பிரியாணியும் கூட போட்டுக்கோங்க ஆமாங்க அப்புறம் ஒரு கோபி மஞ்சூரியன் சரி ஓகேங்க ட்ரிங்க்ஸில் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா ட்ரிங்க்ஸ் எதுவும் இருக்கா ஆ ஆ சரி ஓகேங்க அதில் ஒரு மில்க் ஷேக் அதில் ஒரு ரெண்டு மில்க் ஷேக்ஸ் போட்டுக்கோங்க சாக்லேட் மில்க் ஷேக்ஸ் வச்சுருக்கீங்களா சரி ஓகே அப்போ சாக்லேட்டே போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு வாட்டர் பாட்லு கொடுத்துருங்க வேறு ஏதாச்சும் டெஸட் ஐடம்ஸ் இருக்குதுங்களா ஓகே ஓகேங்க அப்போது ஒரு ஃபளுடா சரி நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் வேணால் ஃபளுடா வேணால் ஆர்டர் பண்ணிக்கிறோங்க டெஸர்ட் ஐட்டம்ஸ் இப்போதிக்கி மற்ற ஸ்டாட்ஸையும் வாட்டர் பாட்லு ஒன்று கண்டிப்பாக கொடுத்துருங்க ஓகேங்க அவ்வளோதாங்க ஓகேங்க சரி தேங்யூங்க ஓகேங்க ஓகேங்க சரிங்க